இப்போ வந்து தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா பலவகையான தேட்டர்கள் இருக்குது இதில் வந்து பெரிய பெரிய நடிகர்கள் அப்படி நடிக்கிறவங்க நடிப்பு மட்டும் தான் இதுலலாம் வெளியிடுவாங்க இதில் வந்து விஜய் சூர்யா அஜித் இதுமாதிரி நெ உள்ள பெரிய நடிகர்கள் படத்தெல்லாம் பெரிய பெரிய தேட்டரில் வெளியிடுவாங்க பல தேட்டர்கள் இருக்குது எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா பேலஸ் தேட்டர் விஜயா தேட்டர் அப்படின்னு ரெண்டு தேட்டருக்குது அங்கே வந்து டெய்லிக்கும் காலையில் பத்து மணிக்கு முதல் ஷோ ஆரம்மிப்பாங்க அந்த படத்துக்கான டிக்கெட் அப்படி எவ்வளோன் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் டூ ஃபிஃப்டி இல்லைன்னா டூ டூ ஹண்ட்ரட் இதுமாரி தான் வெலை இருக்கும் அங்கே இருக்கிற வசதிகள்லாம் பார்த்தீங்கன்னா சேரில் உக்கார்ற மாரிதான் இருக்கும் தனியாக உக்காந்து பார்க்கணும் அப்படின்னால் பால்கனி அப்படின்னு ஒன்று இருக்கும் அங்கே உக்காந்து பார்க்கலாம் இதுமாரி செலிப்ரேட்டி இதுமாரி வரவங்களுக்குலா தனியான பெரிய மேல் ஒரு இடம் இருக்கும் அங்கே உக்காந்து பார்ப்பாங்க நல்ல வசதியாக இருக்கும் ஃபேன் போட்டிருப்பாங்க நல்ல பெரிய தேட்டரு அப்படின் பார்த்தீங்கன்னா ஏசி கூட போட்டிருப்பாங்க இடையில நமக்கு சாப்பிடுறதுக்கு எதாவது வேணும் அப்படின்னா கேன்டீன் ஒன்று இருக்கும் அங்கே போய் வாங்கிக்கிலாம் இதில் இன்ட்ரவல் விடுவாங்க அப்பயும் போய் நம்ம சாப்பிட்டுக்கலாம் நம்ம பாத்ரூம் போகணும் அப்படின்னா கூட அது அங்கே போய் பா எல்லா வேலையும் பார்த்துக்கலாம் இதுமாரி பெரிய பெரிய தேட்டருலெல்லாம் பெரிய பெரிய நடிகர்கள் படத்தெல்லாம் வெளியிடும்போது நம்மளாம் போய் பார்ப்போம் அங்கே வந்து ரொம்ப வசதியாகவும் இருக்கும் நம்ம என்னென்ன தேவைப்படுறமோ நமக்கு என்னென்ன தேவைப்படுதோ எல்லாமும் அங்கே போய் அங்கே போய் நம்ம வாங்கிக்கிலாம் அதுக்கேத் நம்ம என்ன படம் பார்க்கணுமோ அதுக்கேற்ற மாதிரி காசும் கரெக்ட்டாக இருக்கும் இப்போ ஒரு படம் வெளியிடறாங்கனால் உடனே நம்ம போய் அதை பார்த்தோன்னா அதுக்கான டிக்கெட் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் இதுவே ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதம் கழித்து நம்ம அந்த படத்தை போய் பார்த்தோம்னா அதுக்கான டிக்கெட் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும்